இந்தியாவில வந்து எனக்கு பிடிச்ச மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாடு பிடிக்கும் கேரளா பிடிக்கும் நான் வந்து எங்கே போக விரும்புகிறேன்னா தமிழ்நாட்டில வந்து ஊட்டி இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் ரெண்டுமே ஒரேமாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஊட்டி போக ரொம்ப பிடிக்கும் ஊட்டி ஏன் போக ரொம்ப பிடிக்கும்னா அங்கே வந்து ரோஸ் பூங்கான்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து சின்ன சைஸ் ரோஸ்லருந்து பெரிய சைஸ் ரோஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் அதுப்போக எல்லா கலர்லேயுமே நம்ம பார்க்கமுடியும் நம்ம பார்க்காத கர கலர்லங்கூட ரோஸ் வந்து பார்க்க முடியும் அங்கே வந்து நல்லாயிருக்கும் அதுப்போக பொட்டானிக்கல் கார்டன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்துட்டு பார்த்திங்கனா எல்லா விதமான தாவரமும் இருக்கும் நம்ம பார்க்க முடியாத தாவரங்கள் கூட இருக்கும் அதுப்போக நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்கு வந்து ஊட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா இயற்கையை ரசிக்கணும்னால் வந்து ட்ரைன்ல போகலாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் நம்மளை வந்து ட்ரைன்ல கூட்டிட்டு போவாங்கள் அப்போ வந்து மெதுவாக தான் கூட்டிட்டு போவாங்கள் அப்போ வந்து நம்ம சுற்றி இருக்க அந்த மலை பாதைகளெலாம் நல்லா ர ரசித்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலும் இதேமாதிரி தான் இருக்கும் அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறக்குலாம் நல்லாயிருக்கும் அது அவ்வளோதான்